ஆ சொல்லுங்கள் சார் ஆமாங்க சார் கோழி கடையிலேருந்து தான் பேசுகிறேன் சார் ஆ சொல்லுங்கள் சார் நன் நல்லது ப்ராய்லர் இருக்குது நாட்டு கோழி இருக்குது பொந்தா கோழி இருக்குது சார் நீங்கள் உயிர் கோழி வாங்கினாக்கா உங்களுக்கு தான் அது நஷ்டம் ஏன்னா அதில் வந்து ஏ அந்த முடி அதெல்லாம் சொல்லுவாங்க இறகுகள் அந்தக் குடலு அந்த இதெல்லாம் இருக்குதைய்யா அதெல்லாம் போயிடும் நீங்கள் ஒரு கிலோ ஒரு கோழி வாங்கினீங்கன்னாக்கா அதில் அரைக் கிலோவுக்கு மேலே போயிடும் ஐயா ஒரு வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிலோ வாங்கினா போதும் சார் நூற்றி ஐம்பது கிலோ வாங்கினா போதும்

ஆ நான் வந்து பக்கத்துக்கு கடையில் வந்து இரநூறுவா போடுறாங்க சார் நான் வந்து ஒரு நூற்றி எழுபது நூற்றி எண்பது ஏன்னா இது பண்ண கோழி ஐயா அதனாலே பண்ணை வைச்சிருக்கறதால நான் வந்து உங்களுக்கு கம்மியாக கொஞ்சம் கொடுக்குறேன்ய்யா ம் சொல்லுங்கள் சார் ஆ ஆ பா தாராளமாக பார்த்துக்கலாம் சார் ம் தாராளமாக பாத்துக்கலாங்க நீங்கள் உரி உரிச்சு சரிங்க சார் ஆ எடுத்து வைக்கிறேன் சார் நான் உங்களுக்கு முப்பது ரூவா கம்மியாக தான் சொல்கிறேன் சார் என்ன ஒரு நூற்றி அம்பது ரூவா வாங்குறதை சார் தான் எடை தானே சார் கேட்குறீங்க ஆ அதெல்லாம் நீங்கள் சௌகரியப்பட்டா நீங்கள் வாய்ங்க்க சார் வேணும்னா வைச்சுக்குங்க இல்லைன்னாக்கா அதை என்கிட்ட கொடுத்துருங்க அதைப் பற்றி ஒன்றும் தப்பே கிடையாதுங்க நாங்கள் விரும்பவும் மாட்டோம் அதை சரிங்க சார் நேரடியாக வாங்க சார் எங்கே க வேணும்னா நான் ஏன் கடை அட்ரஸைக் கூட அனுப்புகிறேன் சார் உங்களுக்கு செல்லில் வேணும்னா கள்ளக்குறிச்சிக்கு வந்துடுங்க சார் நன்றி ஓகே நன்றி சார்